நான் ஒரு புல்வெளி வெச்சுருந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் நல்லா பசுமையாக இருந்தது ஆனால் வெயில் காலத்தில் வந்து தண்ணி பற்றாக்குறைனால் ரொம்ப வறண்டு போச்சு சரி நான் அது என்னென்னவோ பண்ணி பார்த்தேன் ஆனால் அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை அப்போ வந்து என்னோடய நண்பர் வந்து ஒரு ஐடியா சொன்னார் இந்த மாதிரி நீ திருவண்ணாமலையில் இருக்கிற தோட்டக்கலை துறைக்கு போடா போய் அங்கே போய் அவங்கள பாருன்னு சொன்னார் நான் அப்போ போனேன் அப்போ அவர் சொன்னார் நீ வந்து புல்வெளி வளர்க்கணும்னா ஃபஸ்ட்டு அது வந்து நம்ம லோக்கல் ப்ரீடாக இருக்கணும் அந்த லோக்கல் ப்ரீடை ஃபஸ்ட்டு போடு அதே போல் வந்து தண்ணி எப்படி எப்படில்லாம் அதுக்கு செலுத்தணும்னு சொல்லி சொல்லி கொடுத்தாரு அதுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் ட்ரைனிங் அந்த மாதிரி கொடுத்தாரு அப்புறம் வந்து அவர் என்ன சொன்னாருன்னால் தண்ணியை வந்து புல்வெளிக்கு வந்து அதிகாலையிலே செலுத்தணும் அதாவது ஒரு அஞ்சு ஆறு சூரியன் வரத்துக்கு முன்னாடியே தெளிக்கணும் அப்படின் சொன்னார் அதே போல் வந்து பெரும்பாலும் சொட்டு நீர் பாசனம் அந்த மாதிரி வந்து பயன்படுத்த சொன்னார் தண்ணியை வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணாமல் அது வந்து தரையோடு தரையாக போகிற மாதிரி பண்ண சொன்னார் அப்புறம் வந்து மழை நீர் தொட்டியெல்லாம் அவர் கட்ட சொன்னார் அந்த நிலத்தோடைய மூலையில் அந்த மாதிரி கட்டும் போது தண்ணியுடைய அந்த ரிட்டென்ஷன் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின் சொன்னார் அதே போல் வந்து மாலையில் நேரங்களில் வந்து சூரியனெல்லாம் மறைஞ்சதுக்கு அப்புறம் தண்ணியை பாய்ச்ச சொன்னார் அதுக்கப்புறம் வந்து தேவையான நிலங்களில் வந்து களை பறித்து போட சொன்னார் அந்த மாதிரிலாம் பண்ணால் நம்மளுடைய புல்வெளியை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்க முடியும்னு சொன்னார் அவர் சொன்னதை நானும் அப்படியே பண்ணிணேன் எனக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு கிடைச்சிது அதே போல் நான் வந்து வெளி நாடுகளில் இருந்து இம்போர்ட் பண்ணி அந்த இதெல்லாம் வளர்த்துகிட்டு இருந்தேன் க்ராஸ்ஸு ஆனால் அதுக்கப்புறம் அவர் சொன்னதுக்கு அப்புறம் லோக்கலில் இருக்கக்கூடிய க்ராஸு வளர்த்ததுக்கப்புறம் அது நல்லா ஒரு ரிசல்ட்டு கொடுத்துது அது இங்கே இருக்கிற கால நிலைக்கு ஏற்ற மாதிரி அதை தக்க அமைத்து நல்லா வளர்ந்தது ரொம்பவே இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ தண்ணி முன்னே இருந்ததை விட ரொம்ப சிக்கனமாகவும் இருக்குது வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் நல்லா வளருது